இப்போ வந்து நான் வந்து செங்கல்பட்டு டிஸ்டிக்கில் மதுராந்தகத்தில் ஃபஸ்ட்டு வந்து நான் விவேகானந்தா வித்யாலயா அப்படிங்குற ஒரு ஸ்கூலில் படித்தேன் எப்படினா ஃபஸ்ட்டு வந்து வந்து இரண்டு ரெண்டு ஸ்கூலாக இருக்கும் ரெண்டு ஸ்கூலாக இருக்கும் ஒன்று வந்து கருவாடையான் சொல்லுவாங்க இன்னொன்று வந்து விவேகானந்தா வித்தியான்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு விவேகானந்தா வித்யாலயாவில் படிக்கலை ஃபஸ்ட்டு கருவாடையாவில்தான் படித்தேன் அதோட ஸ்மால் ப்ரான்ஞ்சில் அங்கே வந்து எப்படினா நர்சரி நர்சரி ஸ்கூல் அது அங்கே வந்து நிறைய சின்ன நாங்கள் இங்கே ஏஜ் அந்த வயசில் வந்து ஒரு எல்கேஜி யுகேஜி அப்படிங்கறப்போ ஜாலியாக இருப்போம் சின்ன பசங்களா இருப்போம் ஜாலியாக விளாடுறதோ ஓடுகிறதோ வரதோ க்ளாஸ்சில் எல்லாம் சொல்லி கொடுக்கறது அதெலாம் சந்தோஷமா இருக்கும் நாங்கள் வந்து நிறைய போட்டிலெலாம் ஜெயிச்சுருக்கேன் நான் அந்த உருளை கிழங்கு எடுத்தல் இந்த மாதிரி போட்டி ட்ராயிங்சு அப்புறமேட்டு இது வெஜிடபிள் ச்சார்ட்டு இதெலாம் வந்து நான் நிறைய வந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த ஊருக்கு வந்தோம் எங்கேனா மயிலாடுதுறைக்கு அடுத்து வந்து நான் எங்கே படித்தேனா நான் வந்து ராஜ் மெட்ரிக் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் சேர்ந்தேன் அது வந்து எங்கேனா நம்ம இதில் இருக்குது மயிலாடுதுறையில் எங்கேனா சொல்ல போனால் இது முழுக்கு முழுக்குங்கிற திருவிழா நடக்கும் அந்த காவேரி ஆற்றுக்கு பக்கத்திலேதான் இருக்குது எங்கள் ஸ்கூலு எங்கள் ஸ்கூல் வந்து சொல்ல போனால் ரெண்டு ப்ரான்ஞ்ச் இருக்குது இதுலேயும் ப்ரான்ஞ்ச் மெயினு அதில் வந்து நான் வந்து ப்ரான்ஞ்ச்சில் படித்தேன் சொல்ல போனால் அதில் வந்து எப்படினா எனக்கு கிடைச்ச ஸ்டாஃப்ஸு எல்லா டீச்சர்ஸ்ஸும் ஆசிரியர்களும் சிறந்தவர்தான் அதுவும் இல்லாமல் எங்கள் தமிழ் தமிழ் மா தமிழ் தமிழ் எடுக்கிற தமிழ் அந்த பாடம் எடுக்கிறவுங்க வந்து ரொம்ப நல்லவங்க எங்களை ஒரு தடவை கூட திட்டினது கிடையாது சொன்னது கிடையாது எதுவும் பண்ணது கிடையாது நாங்கள் வந்து எப்படினா எங்கள் எங்கள் வந்து எங்கள் ஆசிரியர்கள் வந்து தமிழ் ஆசிரியர் வந்து எப்பேயுமே வந்து திட்டவே மாட்டாங்க அதுவும் இல்லாமல் அவங்க சொல்கிறத முடித்தா ஆளுக்கு ஒரு ஃபை ஸ்டார் சாக்லேட் கொடுப்பாங்க அது வாங்கிறதுக்காகவே நாங்கள் நிறையா படிப்போம் அது மூலம் படிச்சுதான் நான் வந்து லவன்த்லெலாம் நல்ல மார்க் எடுத்தேன் அது போல் வந்து இங்லீஷ் சார் இங்லீஷு ஆசிரியர் ஆங்கில ஆசிரியர் பற்றி சொல்லணுன்னால் அவர் வந்து எப்படினா ஒரு ஜாலியான டைப் நல்லா பேசுவார் நல்லா நடத்த மட்டும் மாட்டார் அது ஒரு விஷயம் நடத்த மாட்டார் ஆனால் அதிகம் பேசுவார் டைம் கொடுப்பாரு எல்லாம் பண்ணுவார் நடத்துகிறதலாம் சும்மா ஸ்டோரியாக ஒரு லைனில் ரெண்டு லைனில் சொல்லி முடிச்சுருவாரு அதை வச்சுதான் நாங்கள் எக்ஸாம் எழுதுவோம் அதனால நான் இங்லீஷ்சில் வந்து கொஞ்சம் கம்மிதான் அது போல் எங்களோட அக்கவுன்ஸ் சார் அக்கவுன் அக்கவுன்ஸ் சார் எடுத்துகிட்டோனால் அவர் வந்து சொல்ல போனால் ஒரு காமெடி பீஸு அவர் வந்து ஒரு ஜாலியான டைப்பு ஜாலியாக இருப்பார் சொல்ல போனால் அவர் சீரியஸாக இருக்கிறப்ப கூட நாங்கள் சிரிச்சு அவரகிட்ட வெளில க்ளாஸ் கட்டடிக்கிறதுக்காக நிறைய சண்டயெலாம் போடுவோம் அதுக்கப்புறம் எங்கள் அக்கவுன்ஸ் சார் வந்து எங்கள் காமர்ஸ் சார் வந்து நல்ல ஜாலியான டைப்புன்னு சொல்ல முடியாது ஓரளவு நார்மல் நார்மல் மனுஷன் மாரி அவர் வந்து என்னென்னா அவர் சப்ஜெக்ட்சோட சப்ஜெக்ட் ஓரியன்ட்டடாக சொல்கிறத விட அவரோட சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் நிறைய சொல்லுவார் அப்போ வந்து அந்த க்ளாஸ் ஜாலியாக போகும் அதுக்கப்புறம் சொல்ல போனால் வேறு என்னென்னா எங்கள் கம்ப்யூட்ரு எங்கள் கம்யூட்ரு மேமு அவங்க வந்து எப்படினா எங்களுக்கு வந்து ஒரு அக்கா மாதிரி அவங்க வந்து ஜாலியாக நடத் பேசுவாங்க எங்களுக்கு எப்பேயுமே டைம் கொடுப்பாங்க ஜாலியாக பேசுவாங்க இப்போ கூட நான் அவங்க வீட்டுக்கெலாம் வந்துட்டுதான் போயிட்ருக்கோம் அதே போல் நல்ல ஆசிரியர்கள் இருந்தாங்க அங்கே தான் படிச்சு நான் டொல்த் வரையும் முடித்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் இஜிஎஸ் பிள்ளை காலேஜ்ஜில் சேர்ந்து இப்போ பிபிஏ பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் என்னோட ஸ்கூல் லைஃபு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோனா காலேஜ்ஜில் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஜாலியான லைஃப் ஓடிகிட்ருக்கு இது வரையும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் நான் காலேஜ் சேர்ந்தப்புறம் அனிமி நிறைய பார்க்க ஆரம்பித்தேன் அந்த அனிமினால் நான் வந்து கொஞ்சம் அடிக்ட் ஆனதுனால் எனக்கு அது மூலயமாவும் நிறைய ஃப்ரெண்டு கிடைச்சாங்க அவங்களோட சேர்ந்து பார்க்கறதும் வெளில போகிறதும் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயெல்லாம் ஜாலியாக நாங்கள் செஞ்சுட்ருப்போம் அது போல் நிறைய விஷயங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால அந்த காலேஜ் விட்டு நான் வர விருப்பம் இல்லை அதனால அங்கே படிச்சுட்ருக்கேன் அதுக்கப்புறம் நான் எம்பிஏ வந்து சென்னையில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அதையும் நான் கன்ஃபாம் பண்ணி முடிப்பேன்